எனக்கு வந்து தையல்னா ரொம்ப பிடிக்கும் தைக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தேவையான உடைகளை வந்துட்டு நானே அளவெடுத்து நானே தைக்கிறது தைச்சி அதை போட்டு அதில் வர சந்தோசம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லையில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு என்னோடய நான் போடுற உடை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புடவைக்கான ஜாக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நான் போடுற வந்து சல்வாராக இருக்கட்டும் எதுனாலும் வந்துட்டு எனக்கு நேர்த்தியாக வந்து நானே தைச்சி நானே அதை போட்டு நான் வெளியில் போகும் போது எல்லோரும் பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது இது எங்கே வாங்குனீங்க இது யார் வந்து தைச்சா அப்படின்னு சொல்லி கேட்கம் போது இது நானே தைச்சேன் இது வந்து என்னோடய உழைப்பினால வந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இன்னும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் கேட்கம் போது குழந்தைகளுக்கு தேவையான சின்ன சின்ன பாவாடை சட்டை குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தைப்பேன் நான் அதெல்லாம் வந்துட்டு என்னோடய குழந்தைக்கு வந்து அந்த உடைகளெலாம் வந்துட்டு நான் போட்டு பார்க்கம்போது என் குழந்தைக்கு வந்துட்டு அது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதில் வந்து அவளை பார்க்கம் போது ஒரு தேவதை மாதிரி இருப்பா என் குழந்த அப்போ வந்து எனக்கு வந்து இந்த எம்ராய்ட்ரி டிசைன்லாம் வந்து போடுறதுன்னா வந்துட்டு எனக்கு தெரியும் நான் கற்றுருக்கேன் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் வந்துட்டு எனக்கு தேவையானதை வந்து நானே என் கையாலேயே நானே வரஞ்சு நானே அதை வந்து தைச்சி நானே போடும் போது எனக்கு அது வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் ஒரு புடவைக்கு எடுக்கிற வந்து ஜாக்கெட்டாக இருக்கட்டும் அதுலேயே அதில் தேவையான வந்து ஆரி ஆரி வேலைப்பாடுகள் இது எல்லாமே வந்துட்டு நானே போட்டு நானே வந்து தைச்சி எல்லாமே பண்ணி நானே அந்த ஜாக்கெட்டை வந்துட்டு எனக்கான அளவெடுத்து தைச்சி எல்லாம் போட்டு பண்ணி நானே அதை உடுத்தும் போது எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு வந்துட்டு படம் வரைகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எதாவது ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த படத்தை நானே ஏதாவது ஒரு உருவத்தை பார்த்து நானே வரஞ்சு ஃபிரேம் போட்டு வீட்டில் வந்து அழகாக சுவுத்துலலாம் மாட்டி அழகாக வச்சுப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் சமையல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று சமையல் வந்து பண்ணும் போது வந்துட்டு சமைக்கிறது அன்னில நம்ம காய்கறி வெட்டுறதுமே ஒரு தனி அழகு தான் அந்த காய வந்து பக்குவமாக கழுவி அந்த காய எடுத்து அதை அழகாக குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து ஒரு தட்டில் வச்சு ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக அலங்கரித்து அதை வச்சு அந்த சமையலை ஆரமிக்க போது இருக்க அந்த சந்தோசம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி சமைக்கும் போது நம்மளா சமைக்கிறோம் யாரோடய ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம சமைக்கின்றோம் அப்படிங்கம் போது வந்துட்டு இந்த தேவையான பொருட்களெலாம் நம்ம போடும் போது இதை இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா எல்லாமே நீட்டாக வச்சு எல்லாமே சமைக்கிறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு சந்தோசமாக தான் எனக்கு இருக்கும் வெளியில் இப்போ எங்கேயாவது போகிறோம் நம்ம வந்துட்டு வெளி உலகத்தை சுற்றிப்பாக்க போகிறோம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போய் வந்துட்டு ஜில்லுன்னு ஒரு ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிட்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று அது வந்து எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அப்புறோம் வந்துட்டு நைட்டு இரவு ந நேரத்தில் வந்துட்டு தூங்கிறது மொட்ட மாடியில் போய் படுத்து தூங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த இரவு நேரத்தில் வந்துட்டு அந்த நிலாவையும் அந்த நட்சத்திரங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம தூங்கிற அழகு அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் மழை மழையை வந்து பெய்யும் போது நம்ம அதை பார்த்து ரசிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சூரியன் உதயமாகிற அந்த வேளை காலை வேளையிலேயும் சரி அந்தி சாயிற வேளையில் அந்த சூரியன் மறையும் போது வந்துட்டு ஒரு பொன் பொன் கலரில் ஒரு ஆரஞ்ச் வண்ண கலரில் வந்துட்டு அந்த வானம் தெரியும் அ அது வந்து ரொம்ப வந்து ரம்மியமாக இருக்கும் அந் அந்த அழகை பார்க்குறது வந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு என் கணவரோடய வந்துட்டு நான் வந்து செலவளிக்கிற நேரங்கள் என் குழந்தைகளோடய நான் வந்து செலவளிக்கிற நேரங்கள் என் குழந்தைக்கான வந்து உணவு தயார் பண்ணுற வேலை என் குழந்தைக்கு நான் வந்து உடை உடுத்தும் அவளுக்கு வந்து அலங்காரப்படுத்துறதுக்கு உள்ள நேரம் அவளை வந்து குளியல் குளிப்பாட்டுறதுக்கு உள்ள நேரம் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே எனக்கு வந்து மகிழ்ச்சியை தரும்